நான் இப்போ ரீசென்ட்டாக ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினேன் அது நல்ல ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் வாட்ச்சு தான் பட் ஆனால் அது பிரீமியம் லெவலில் எல்லா ஃபெசிலிட்டியுமே அதில் இருக்குது நம்மளுடைய ஹாட்பீட் ரேட் என்ன இருக்குது நம்ம ஆக்சிஜன் லெவலு எவ்வளோ ஸ்டெப் நம்ம நடந்திருக்குறோம் நம்ப தண்ணி கரெக்டாக வாட்டர் எடுத்துக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத அலார்ட் பண்றது ப்ளூடூத் காலிங் வசதி இருக்குது இப்போ வால்பேப்பர் செட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீடியா பிளேயர் அக்சஸ் பண்ண முடியும் கேமரா அக்சஸ் பண்ண முடியும் ஸோ இதே போல் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது ஒரு அரைமணி நேரம் சார்ஜு போட்டாக்கா கிட்டத்தட்ட ஐந்தில் இருந்து ஏழு நாட்கள் வந்து பேட்ரி பேக்அப் இருக்குது இன்னும் நம்ம கமெண்ட்ஸும் கொடுத்துக்கலாம் இதில் ஸோ வாய்ஸ் ரெககனைஸ் இருக்குது ஸோ அது மூலயமா நம்ம ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதை கேட்டு அதுக்கான ஆக்ஷன் வந்து இந்த வாட்சில் நடக்குது ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற வாட்ச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கிறது என்னோடய லைஃப்ஸ்டெயில்க்கு